விவசாயம் பொறுத்த வரைக்கும் அந்த காலத்திலலான் நாங்கள் வந்து சிறு விவசாயம்லாம் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு கீரை இது பண்ணுறது வெண்டைக்காய் போடுறது ஒரு அவரைக்காய் போடுறது கத்திரிக்காய் போடுறது அந்தமாதிரி விவசாயம்லாம் பண்ணிருந்தோம் காலப்போக்கில் அதெலாம் இப்போ மாதிரி போய் இப்போது என்னனா வந்து எதுவும் வந்து நெல் கரும்பு அது மட்டுந்தான் இப்போ பயிரிட முடியாது வேற எதுவுமே இப்போ பயிரிட முடியல வர இப்போ இருக்கிற சுட்சிவேஷன் பார்த்தா இப்போலாம் வந்து அந்தளவுக்கு தண்ணி வசதி இருக்கமாட்டேன்து போர் வந்து நம்ம நூறு அடி போட்டாலும் தண்ணி வற்றி போகுது முந்நூறு அடி போடவேண்டியதாக இருக்குது அது தண்ணி பத்த மாட்டேங்கிது இப்போ நெல் போட்டால் அது என்னனா வானம் பார்த்த பூமி மாரி மழை வந்தால்தான் அது நம்ம விவசாயம் நெல் இதாகுது இல்லைனா நெல் வந்து காஞ்சி போயிடுது அதுமாதிரி இப்போ இதெல்லாம் இப்போ ப்ராப்ளெம் இப்போ ரொம்ப இதாக இருக்குது அப்போலாம் வந்து நல்ல நெல் வசதி நூறு அடி போர் போட்டாலே நல்ல விவசாயம் பண்ணலாம் நல்ல எல்லா இதுவும் பண்ணலாம் அப்போலாம் நெல் ஆறு மாத பயிறு இப்போலாம் என்னன்னா மூணு மாத பயிறு மூணு மாத நெல் நம்ம சாப்பாடுறதனாலதான் இப்போ நிறைய நோய் நோய் எல்லாம் வருது சின்ன வயசிலே வந்து ஹார்ட்டட்டாக் வருது சின்ன வயசிலே சக்கரை நோய் போன்ற நோய் எல்லாம் இப்போ தரம் இல்லாத உணவை நம்ம சாப்பிட்றோம் அதனால்தான் இப்போ வந்து மக்கள் நிறையா வந்து நோய் நிறைய வந்து சின்ன வயசிலே நிறைய நோய்களை மக்கள் அனுபவிக்கிறாங்கள் இப்போலாம் என்னனா சிறு கால விவசாயமாக ஆகி போச்சு சிறுகாலம் அப்போலாம் வந்து பாரம்பரிய உணவுகள்லாம் வரகு அரிசி தினை அரிசி குதிரை கொல்லி அரிசி போன்ற அரிசிதான் விவசாயம் செஞ்சாங்கள் இப்போ அதுமாதிரி அரிசியைதான் இப்போ பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக போச்சு ஆனால் இப்போ அதைமேரி அரிசிலாம் இப்போ மறுபடியும் கொண்டு வராங்கள் ஆனால் அதலாம் இப்போ வந்து வாங்கி மக்கள் வந்து அதுமாதிரி அரிசி எல்லாம் இப்போ பயிரிடணும்னு பார்க்குறாங்க அந்தளவுக்கு இப்போலாம் வந்து தண்ணி வசதி போன்ற வசதிலாம் இப்போ இல்லாத நிலைமை ஆயிப்போச்சு